ஹலோ ஆமாங்க கடைங்க கறி கடைங்க இல்லங்க நான் தான் இருந்து தான் இருக்கேங்க மட்டன் கில்லோ முன்னூறுபாங்க மட்டன் வெலை ஆயரூபா ஆயரூபா மட்டன் வெலைங்க சிக்கன் வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மாட்டுக்கறி இருக்குதுங்க முன்னூறுபா முன்னூற்றைம்பது ரூபா என்னங்க ஆ சரிங்க வாங்க நல்லா நல்லா போட்டு நல்லா தர்றேன் நல்லா நிறுவையில் நல்லா இதுன்னு ஆ ஃப்ரெஷ்ஷான கறி எல்லா கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க நல்லா இருக்கும்ங்க நீட்டாக இருக்கும் வாங்க கொழுப்பு கிழுப்பு வேணுனா போட்டு தர்றேன் ஆ பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுக்கற மாதிரி வேணுனா நான் செஞ்சு தர்றேன்ங்க வாங்க அதலாம் வந்து விலை மலிவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொறைச்சி கூட கொடுக்கறேன் ஆ ஆ தர்றேன்ங்க சரிங்க வாங்க வரச் சொல்லுங்கள் இல்லை கொண்டு வந்து கொடுக்கணுனாலும் நான் தர்றேன்ங்க கொண்டு வந்து கொடுக்கணுன்னா கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் நீங்கள் வரணும் வந்து வாங்கிட்டு போகலாங்க இல்லை இல்லைங்க இருக்குதுங்க இருக்குதுங்க ஸ்டாக் இருக்குதுங்க ஆ வாங்க வாங்க நல்லா போட்டு தர்றேன் திருப்தியாக எடுத்துட்டு போய்ட்டு சமைச்சி கொடுக்கலாங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொறைச்சி கொடுத்துக்க வேண்டியது தான்ங்க நான் அப்பறம் நீங்கள் வாங்குற இடத்துல விற்க கொறைச்சளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொறைச்சி நான் கொடுப்பேன் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ம் சரிங்க ஆ அவ்வளோ தான்